எனக்கு பிடிச்சதுனா சாம்பாருங்க எல்லா காயும் கத்திரிக்காய் முருங்கைக்கா முள்ளங்கி பீன்ஸ் கேரட் போட்டு வச்சு சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் பொரியல் வந்து பீன்ஸ் கேரட்டு இது ரொம்ப இஷ்டம் எனக்கு அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் ரொம்ப இஷ்டம் எனக்கு அப்புறம் வந்து கத்திரிக்காய் போட்டு இந்த புளிக் குழம்பு வைச்சா செமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அப்புறம் வந்து பொரியல் வந்து பொரியல் வந்து எந்த பீன்ஸு கேரட் பிடிக்கும் அது சொல்லிவிட்டேன் முன்னாடியே கோஸ்ஸு முட்டை கோஸ் பொரியல் பண்ணிணா அது ரொம்ப இஷ்டம் அப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து போட்டு அப்படியே புரட்டி சும்மா கெட்டியாக பண்ணிணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரியாணி ரொம்ப இஷ்டம் அது நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ம் அவ்வளோ தாங்க